ஆமாங்க மேடம் ஆ ஓகேங்க மேடம் ஓகேங்க மேடம் மேடம் அது ஒரு டூ அவர் கழிச் கழித்துதாங்க மேடம் வரும் ஆமாங்க மேடம் டென் ஓ க்ளாக்குக்கு ஒரு ஃப்ளைட் இருக்குங்க மேடம் ஆமாங்க மேடம் மேடம் வெதர் ப்ரா வெதர் ப்ராப்ளம்னால் கொஞ்சம் ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சிங்க மேடம் மேடம் வெதர் ப்ராப்ளம்னால்தாங்க மேடம் அப்படி நிறுத்தி வச்சிருக்குது கொஞ்சம் அட்ஜஸ் பண்ணிக்கோங்க எஸ் மேம் எஸ் மேம் மேம் இன்னும் ஒரு ஒன் அவர் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் மேடம் ஆமாங்க மேடம் மேடம் சாரிங்க மேடம் மேடம் கம்ப்ளைன்ட்லாம் பண்ண வேண்டாங்க மேடம் ஒரு டூ அவர்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள் மேடம் ஆ ஓகேங்க மேடம்